இப்போ என் பைக்கை பார்த்திங்கனா எனக்கு என் பைக்குன்னா ரொம்ப உயிர்தான் நான் ஆசைப்பட்டு எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப ஆசையாக வாங்கிக்கொடுத்த பைக்கு அதுதான் நன் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக வைச்சிருப்பேன் வெளியில் போகிறப்பெல்லாம் அதை துடச்சி கெடச்சி வச்சுக்கிட்டு அதை டூ இயர்ஸ் இப்போ ஒருவாட்டி சரியாக டூ மந்த்க்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணிவிடுவேன் நான் வாட்டர் வாஷ் பண்ணிடுவேன் அதை பார்த்திங்கன்னா இப்போ நான் லாங்காக போகிறாப்ல இருந்துச்சுன்னா ஹெல்மெட்டு இப்போ போடாமல் நான் போகவே மாட்டேன் லோக்கலில் இங்கே வயலுக்கு கியலுக்கு போகிறாப்ல இருந்தால் மட்டும்தான் நான் ஹெல்மெட் இல்லாமல் போவேன் அதுவே நாப்பத்தஞ்சு அம்பது கிலோமீட்டரை தாண்டி நான் போகமாட்டேன் அப்போது பார்த்திங்கன்னா சிலப்பேரு எல்லாம் அறுவது எழுபது எண்பது தொண்ணூறு நூறுக்கு மேலெல்லாம் போய்ட்டு இருக்காங்க அவங்களலாம் பார்த்தா பயமாக இருக்கும் நம்ப ரோடில் போகிறவங்க நம்ப மெதுவாக போனாலும் அவங்க நம்மளை டக்கு டக்குன்னு கடந்து போகிறப்ப நமக்கு பயமாக இருக்கும் என்னடா இவங்க இப்படி போகிறாங்களே அப்படின்லாம் அந்தமாதிரிதாங்க எங்கூரில் ஒரு பையன் மலைமேல் ஒரு தன்னோடய ஒயிஃப்பையும் குழந்தையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டிருந்தாரு அந்த மலை இறக்கத்தில் இறங்குறப்ப அது வண்டி என்ன பண்ணிடுச்சு சறுக்கிடுச்சு இவரும் ஹெல்மெட்டு போடலை பின்னாடி உள்ளவங்களும் சேஃப்டியாக உக்காராம வந்ததனால அவங்க ரொம்ப காயமுற்று அவதிக்குள்ளாயிட்டாங்க என்ன பண்ணிடலாம் பார்த்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் ஒரு இடத்துக்கு போறம்னால் நம்ப என்னன்னால் இப்போ சேஃப்டி ப்ரிகாஷங்கிறத பார்த்துக்கணும் போகிறோமா ஹெல்மெட் இல்லாமல் போடாது அந்த லைசென்ஸு ஆர்சி புக்கு இன்ஷுரன்ஸு எல்லாத்தையும் நம்ப கரன்ட்லியே வச்சுருக்கணும் இப்போ திடீர்ன்னு ஒரு இடத்துல போலீஸு இருக்காங்கனால் கேட்பாங்க என்ன தம்பி எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம இருந்து எல்லாத்தையும் குடுத்துட்டோம்னா பிரச்சின இல்லை சேஃப்டியாக இருக்கான் இந்தப் பையன் கரெட்டாக இருக்காங்கன்ட்டு அனுப்பி விட்ருவாங்க சப்போஸ் இல்லைன்னா நம்மளை பிடிச்சி உக்கார வச்சு சைன் போடுவாங்க கோர்ட்டுக்கு வர சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு அசிங்கம்தானே அதனால் எல்லாம் கரெட்டாக இருக்கணும் வண்டியை பொறுத்த வரைக்கும் சில நேரம் ரொம்ப லாங்குலையெல்லாம் போனால் முதுகெல்லாம் வலிக்காரமிச்சுரும் சில டையம் அப்படியே நம்ப படுத்துட்டு அதுக்கப்புறம் போவோம் இது வண்டி ஃபஸ்ட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா என்னடா இது சில பிரச்சனைகளெலாம் வரும் சில சறுக்கிவிடும் ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா சரி இந்த வண்டியை கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கணும் மாடல் புதுசாக இருக்கு பெட்ரோல் கம்மியாக குடிக்குதுன்னால் வேறு வண்டியை மாற்றி அந்தமாதிரி பண்ணலாம் பைக்குங்குறது அதானங்க நம்ப நம்ம நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் நம்ம அழைச்சிட்டு போவோம் அப்படிங்குறப்போ அது சேஃப்டியாக இருக்கணும் இப்போ நம்ப குடும்பத்துக்கே அது ஒரு ஒரு வாகனமா இருக்குல்லை குடும்பம் போகிறத்துக்கு அதனால அது பத்திரமா தான் இருக்கணும் கொஞ்சம் தூரம் போகிறாப்ல இருந்துச்சுன்னாலாம் நான் ஒயிஃப்லாம் பஸ்ஸில் ஏற்றி விட்ருவேன் நான் மட்டும் வண்டியில் போகிறமாரி அந்தமாதிரி பண்ணிப்பேன் நம்ப அங்கே லோக்கலில் சுத்துறமாரி இருக்குங்கிறனால இப்போ நான் நாங்கெல்லாம் போறாப்ல இருந்துச்சுன்னால் அந்த ஊருக்கு என்னென்ன முக்கியத்துவம் தேவை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு லாங்காக அடுத்த ஸ்டேட்டு போகிறம்னா அங்கே என்னென்ன தேவைப்படும் அங்கே என்னென்ன பயன்படுங்கிறதெல்லாம் மெயினாக நம்ப எங்கெங்கே மெக்கானிக் ஒர்க்ஷாப் இருக்குது அதெல்லாம் நம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளமே இந்த நம்ப விட்டு அந்தாண்ட போறம்னால் நிறையா இருக்கும் அதெல்லாம் ப்ரிப்பர் பண்ணிக்கிணு இங்கிலிஷ் தெரியணும் ஹிந்தி தெரியணும் அதெல்லாம் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் லாங் பைக் ட்ரைவ்லாம் பண்ணுறப்ப நம்ம மேக்ஸிமம் இங்கிலிஷில் பேசினாக்கூட ஓகேதான் நல்லா சாப்பாடு இப்போது ஒரு கடையில் போய் நம்ம சாப்பாடு கேட்க போறோம்னா அவன் மொழியில் பேசினாதான் தெரியும் சிலதெல்லாம் அதனால் அந்த மொழியை நீங்கள் கற்று வச்சுக்கணும் நம்ப இல்லைன்னா நம்ப வெளியவே போகாம இருக்கணும் இங்கே லோக்கல்லையே சுற்றிக்கிட்டு இருக்கணும் அந்தமாதிரி இருந்தால்தான் கொஞ்சம் நம்ப சேஃப்டியாக இருக்கலாம் இதுதான் நம்ப பைக்கை பற்றி உள்ள விஷயங்கள்